திருமணம் என்பது ஆயிரம்காலத்து பயிருன்னு தெரியும் அந்த திருமணங்கள் வந்து சிட்டிஸ்லேயும் நடக்கும் கிராமங்கள்லேயும் நடக்கும் சிட்டிஸை பொருத்தவரையும் கல்யாண மண்டபத்தில் நடத்திடுவாங்க அந்த சடங்குகள் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறாது ஆனால் கிராமங்களில் பொருத்தவரையும் எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் எல்லாத்தையும் கடைப்பிடித்து திருமணங்கள் நடத்துவாங்க இந்த திருமணங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மணப்பெண் மணப் மணப்பையன் வீட்டார்லேருந்து போய் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களலாம் கூப்பிட்டுட்டு மணப்பெண் வீட்டுக்கு போய் குறிப்பிட்ட மணப்பெண் உடைய வீட்டுக்கு போய்ட்டு பெண் கேப்பாங்க பொண்ணு பார்த்துட்டு அங்கே எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஓகே உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படீன்னு என்ற பட்சத்தில் பொண்ணு வீட்டாரை வந்து வந்து மாப்பிள்ளை வீட்டாரை பார்க்க சொல்வாங்க அதுக்கடுத்து மாப்பிள்ளை பொண்ணு வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டாரை வந்து ஒரு நாளில் அவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் கூப்ட்டுட்டு வந்து பார்ப்பாங்க அதை பார்த்த பின்னாடி ரெண்டு வீட்டாருக்கும் மனசளவில் பிடிச்சிருந்துச்சின்னா நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணுவாங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் குறிப்பாங்க நிச்சயதார்த்தம் அன்னைக்கி ரெண்டு பேரும் வந்து வெற்றில பாக்கு அதாவது மணப்பெண் மணப்பையன் வீட்டார் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றில பாக்கு தட்டு கொடுத்து மாற்றிக்கிறது மூலமாக திருமணத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணிகிட்ட பின்னாடி அந்த நிச்சயதார்த்தத்து அன்னைக்கி கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் அன்னைக்கே முடிஞ்ச மாதிரி தான் முடிஞ்ச பின்னாடி திருமணத்துக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லா உறவினர்கள் எல்லோரையும் ரெண்டு விட்டார் சார்பாக எல்லோரும் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு மணப்பையன் வந்து மணப்பெண் கழுத்தில் வந்து தாலி கட்டுவார் தாலி கட்டுறது மூலமாக திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படீன்னு அர்த்தம் அந்த திருமணம் முடிஞ்ச பின்னாடி வந்திருக்கிற உறவினர் உற்றார்களுக்கு எல்லோருக்கும் வந்து அறுசுவை உணவு சாப்பாடு போட்டு நல்லா கவனித்து உபசரித்து அனுப்புவாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்ச உடனே இதுதான் திருமணம் எங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய திருமணத்துடைய விதம்